இயல்பாகவே எனக்கு நீச்சல் அடிக்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும் அது கடற்கரையாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் ஏரியாக இருந்தாலும் ரொம்ப நீச்சல் அடிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் எங்கேயா இருந்தாலும் ஒரு இறங்கி ஒரு குளியலை போட்டு நீச்சல் அடிச்சால் தான் இந்த நீர்நிலையை எங்கேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் துாய்மையான நீர்நிலைகள் சொல்லுறேன் துாய்மையாக இருக்கணும் நீர் நிலைகளை பார்த்தாலே நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும் அதாவது நீச்சல் அடிச்சால் கொஞ்சம் உடற் உடற்பயிற்சி செய்யறமாதிரி நீச்சல் அடிக்கிறதும் உடற்பயிற்சி செய்யறதும் ஒன்றுதான் அதை செஞ்சால் உடம்பு கொஞ்சம் நீச்சல் அடிச்ச நல்லா குளிச்சிவிட்டு நீச்சல் அடிச்சிகிட்டு கை கால் அசர்ற வர நீச்சல் அடிச்சிகிட்டு வந்தானாலே உடல் வந்து அசதியாயிடும் நல்ல உறக்கம் வரும் ஒரு புத்துணர்வு அதுக்கப்பறம் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நான் இருக்கும் இடத்தில் வந்து நீச்சல் அடிப்பதற்கு குளம் அதாவது ஸ்விம்மிங்ஃபூல் கட்டணம் கட்டி அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்விம்மிங்ஃபூல் நீச்சல் தானாக அடிக்கிறதுக்கு கிணறு கிணறுகள் நிறையா இருக்கிறது ஏரி ஏரி குளம் வந்து ஊர் ஊருக்குள்ளே இருக்கிற ஏரி குளங்கள் இருக்கு அதில் குளிப்போம்